ஹலோ ஹலோ யார் ஆ இதயா காலேஜ் குட் மார்னிங்ம்மா யாரும்மா நீங்கள் ஜாஸ்மின் எந்த டிபார்ட்மா ம் சொல்லும்மா என்னம்மா பிரச்சனை எதுக்கும்மா கால் பண்ணியிருக்கீங்க ஐடிக்காக ஆ உங்கள் ஹெச்ஓடி கிட்ட கேட்க வேண்டிய தானம்மா ஏம்மா எனக்கு கால்லாம் பண்ணுறீங்க ம் என்னம்மா ஹெச்ஓடி கிட்ட சண்டை போடுகிற அளவுக்கு என்னம்மா நீங்கள் என்ன படிக்கதானே வந்துயிருக்கீங்க ம் ஒரு ஐடி கார்ட்டை எப்படிம்மா நீங்கள் தொலைப்பிங்க அதுவும் எல்லாம் முக்கியம் அதுவும் எக்ஸாம் டைமில் எப்படிம்மா ஒரு ஐடி கார்ட்டை தொலைக்க முடியும் என்னம்மா இதுலாம் ஒரு ரீசனாம்மா என்னம்மா நீங்கள் இப்போ ஐடி கார்டு வரத்துக்கே ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகுமா எக்ஸாம் வேறு உங்களுக்கு நாளான்னைக்கு இருக்கு அதுக்கொண்டிக்கு ஐடி கார்டு எப்படிம்மா வரும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் பே பண்ணாதாம்மா ஐடி கார்டு ரொம்ப சீக்கிரமாக வரும் எல்லாம் ஃபீஸும் பே பண்ணிட்டிங்களா எதுவும் பெண்டிங் எதுவுமே இல்லையா ஆ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிட்டிங்களா நேற்று தான் பண்ணிங்களா சரி ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதுங்க இந்த மாதிரி ஐடி கார்டு தொலைகிறதுலாம் வந்து இந்த மாதிரிலாம் இதுக்கு அப்புறம் பண்ணாதீங்க ஓகேவா அப்பாலஜி லெட்டர் எழுதி ஹெச்ஓடி கிட்ட சைன் வாங்கிட்டு ஏன்கிட்ட சமிட் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் வந்து ஆஃபீஸில் போயிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க இது மாரி நான் ஐடி கார்ட்டை தொலைச்சிட்டேன் அப்படினு சொல்லிட்டு லெட்டர் எழுதிக் கொடுங்க லெட்டர் எழுதிக் கொடுங்க உங்க டீடையல்ஸ்லாம் எழுதிக் கொடுங்க அப்புறமா ஒரு நீங்கள் ஒரு தெள ஹண்ட்ரட் ரூபீஸ் பே பண்ணிங்கனா உங்களுக்கு லேட் ஆகும் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுங்க டக்குன்னு கொடுப்பாங்க ஓகேவா ம் ஓகே இதுக்கு அப்புறம் இந்த மாரி ஹெச்ஓடிகிட்டலாம் சண்டை போடுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க படிக்க வந்திங்கன்னா படிக்கிற வேலையே மட்டும் பாருங்கள் ஐடி கார்ட்டுலாம் தொலைக்கிறது இந்த மாதிரி வேலைல்லாம் பண்ணிங்கனா டீசி கொடுத்துருவேன் ஒரு ஒழுங்கான பிள்ளையா எங்கள் காலேஜ் வந்து படிச்சிட்டு போங்க ம் ஓகேம்மா வைம்மா